நான் ஒரு டைம் வந்து பிரியாணி செஞ்சேன் அந்த பிரியாணியில வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சேன் அதில் வந்து என்னாச்சின்னால் மெயினாக தண்ணி அதிகமாக போய்ட்டு அதனால வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தான் வைக்கணும் ஆனால் நான் ரெண்டு வச்சிட்டேன் விசில் எக்ஸ்டா விட்டுட்டேன் அதை நான் ஒன்றும் பண்ணலை அப்படே வந்து விசில் ப்ரெஷ்ஷரை எடுத்து விட்டுட்டு மூணு விசில் வரப்போ ரெண்டு விசில் எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணிடேன் ஒப்பன் பண்ணி வச்சிட்டேன் ஒப்பன் பண்ணி வச்சால் அது வந்து என்னாகும் நான் ரைஸ்ஸு கிண்டி விடாம அப்படியே வந்து சூடெலாம் போனதுக்கப்றோம் ஆறுனதுக்கப்றோம் பொல பொலன்னு தான் இருந்துச்சு நான் இன்ன வரைக்கும் எந்த சமையலும் வீணாக்கலை ஃபஸ்ட்டு செஞ்சது நான் பிரியாணி அதுக்கப்றம் நான் செஞ்சது சிக்கன் கிரேவி அதுவும் நான் எந்த விதத்தில் வந்து எந்த விதமும் பண்ணல உப்பு போட தான் மறந்திருவேன் இருந்தாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன் சில நேரத்தில் உப்பு அதிகமாக போயிட்னால் உருளக்கிலங்கு போடுறது அந்த மாதிரிலாம் நான் செஞ்சிருக்கேன் இல்லைன்னா உப்பு அதிகமாக போயிட்டுனால் மிளகா தூள் போடுறது அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சில நேரத்தில் இந்த மாதிரியும் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்திலையும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது வீணாக்காமல் இருந்தது கிடையாது எல்லாமே நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது ஏன்னா எங்கள் எனக்கு எங்கள் அம்மா கத்துக்கொடுத்தது என்னன்னா எந்த சமையலும் எந்த சாப்பாடு பொருட்களையும் வீணாக்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லிக்கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வருங்கால ஜென்ரேஷ்க்கணும் உணவு பொருட்களை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு இதை நான் வச்சிப்பேன் அப்படி வீணாக்க நான் இப்போ இட்லி வந்து நைட்டு ஊற்றி வச்சோனால் காலைல எடுத்து இட்லி உப்புமா பண்ணுறது அந்த மாரிலாம் செஞ்சிருக்கேன் அம் புரோட்டாலாம் மிச்சம் இருந்துச்சின்னால் ஃப்ரிஜ்ஜுக்குள்ள வச்சிட்டு மறுநாள் வந்து கொத்து பரோட்டா அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் நான் யூடியூப் பார்த்து நிறையா செஞ்சிருக்கேன் எனக்கு பிடிக்காத ரெசிபிங்கிறது ஒன்றுமே கிடையாது அதை நான் வந்து வீணாக்காமல் நல்லபடியாக செஞ்சிருக்கேன் எந்த விதத்திலையும் நான் அதை வீணாக் வீணாக்க மாட்டேன் உணவு பொருட்களை அப்படி வீணாக்கி இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வீணாக்குவது இல்லை ஆனால் எனக்கு ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து டிஃபன் சாப்பிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டிஃபன் ஐட்டத்தில் எல்லாமே செஞ்சிருக்கேன் முடக்கத்தான் தோசை எல்லாருமே நான் எல்லாமே செஞ்சிருக்கேன் இன்ன வரைக்கும் நான் அதை வீணாக்கினா அப்படி வீணாக்கி இருந்தாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிப்பேன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நம்ம தான் சாப்ட்டாகணும் நம்ம தான் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டு நானே சாப்பிட்ருவேன் வேற எதும் செய்யமாட்டேன் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட் எது இருந்தாலும் நானே சாப்பிட்ருவேன் என்கூட படுக்கிற என்கூட படிக்கிற கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும் வெவ்வேறு மாதிரி இருக்கக்கூடாது அப்டிங்கிற மனப்பான்மைலாம் நான் வச்சிக்க மாட்டேன் எல்லா நல்லா இருக்கணும் அந்த மாரி தான் நான் நெனைப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படின்னா பாஸ்மதி ரைஸு அப்புறமே வந்து ஜீரக சம்பா ரைஸு பிரியாணி ரைஸு இந்த மாதிரி நிறைய ரைஸ்ல செய்வாங்க எனக்கு மோஸ்ட்லி வந்து மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் ஆனால் மட்டன் பிரியாணி நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை ஏன்னா மட்டன் வில வந்து ஆட்டுக்கறி வந்து அதிகமான வில இருக்குது அதனால நான் அதை வீணாக்க ட்ரை பண்ண முடியல வீணாக்க முடியல இருந்தாலும் நான் ஒரு நாள் அதை செய்வேன் ஜீரக சம்பா அரிசி வந்து இன்ன வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது இன்னும் எதுமே பண்ணது கிடையாது ஆனா வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருக்கேன் பிரியாணி அரிசியில பண்ணியிருக்கேன் எல்லாத்திலயும் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் செய்வேன் என்ன செய்யப்போகிறேன் இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டே வீணாக்காமல் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மைய கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட கூடாது எல்லாரும் சாப்புடன்னும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து இருந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இன்ன வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு எந்த சாப்பாடையும் நான் வீணாக்கினது கிடையாது ஏன்னா அது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில தான் நான் ஃபஸ்ட்டு செய்யவே ஆரம்மிப்பேன் அப்புறோம் என் தங்கச்சி அம்மா அப்பாக்கெலாம் எனக்கு செஞ்சது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சட்னி அரைச்சதுலாம் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி உளுந்து சட்னி எல்லா சட்னியும் அரைப்பேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உளுந்து சட்னி இந்த ரெசிபி கூட எங்க பாட்டிகிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் பாட்டிகிட்ட இருந்து சின்ன சின்ன இதெலாம் கற்றுக்கிட்டேன் எங்கள் பாட்டியும் வந்து வீணாக்கக்கூடாதும்மா நீ வீணாக்கினாலும் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க அது படி தான் நானும் இருக்கேன்